நான் வந்து சின்ன வயதா இருக்கும் போது போஸ்ட் ஆபீஸில் ஸ்டாம்பெல்லாம் வந்து வாங்குவோம் அப்போல்லாம் இண்டன் லெட்டரு தான் வந்து இந்த மொபைல் ஃபோன்னுலாம் கிடையாது அப்போ வந்து அதில் ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்புனா தான் வந்து லெட்ரு போஸ்ட் பண்ண முடியும் ஒர் ருபாய்க்கு ஸ்டாம்ப் வாங்கி இது பண்ணுவோம் அப்போ வந்து நான் இந்த ஸ்டாம்பெல்லாம் சேர்த்து வைப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு ஆறு ஓடுது அதாவது எங்கள் எங்களோடய வயலுக்கு போகணும் அப்படின்னா நாங்கள் அந்த ஆற்றை கடந்து தான் வந்து அந்த எங்களோடய வயலுக்கு போக முடியும் அப்போ வந்து அந்த ஆற்றில் நாங்கள் சின்னதாக இருக்கும் போது எங்கள் அப்பா வந்து வயலில் உழவு ஓட்ட போயிருவாங்க நாங்கள் எல்லோரும் வந்து விளையாடிட்டு இருப்போம் அந்த மணலில் அந்த மணலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைசாக ரொம்ப இதாக இருக்கும் அந்த மணலெல்லலாம் சறுக்கல் உட்டு விளையாடுவோம் அப்படி விளையாடும்போது கூழாங்கற்கள் வந்து அங்கே நிறைய இருக்கும் அந்த கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகாக அதோடய வடிவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் அதெல்லாம் வந்து நாங்கள் சேர்த்து வைப்போம் இப்போ ஒவ்வொரு வடிவத்தையும் ஒவ்வொரு மாதிரி வந்து நான் எங்கள் அக்கா எல்லாம் தனித்தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு அதை சேர்த்து வைப்போம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதோடய மதிப்பு வந்து வேறு அன்றைக்கி வந்து அது எங்களோடய விளையாட்டு பொருளாக தான் இருந்துச்சு நாங்கள் அது பெருசாக ஒன்றும் இது பண்ணலை இன்றைக்கிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பெரிய பெரிய ஹோட்டல் இந்த பெரிய பெரிய வீடு அந்த மாதிரி எல்லாம் போய் பார்க்கும் போது அந்த கூழாங்கற்கள் வச்சு வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க அதை பார்க்கும் போது வந்து எனக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வரும் அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இன்றைக்கு நம்ம வந்து தூக்கி எறிஞ்சி விளையாடுவோம் அந்த கல்லெலலாம் இன்றைக்கு அதோடய மதிப்பு வந்து பல மடங்கு உயர்ந்துருக்கு அப்படின்னு நினக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது